எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாத நேரத்தில் நான் தான் வீட்டை பெருக்கி வீட்டை சுத்தம் பண்ணி ஒட்டடை அடிச்சு நான் தான் க்ளீனாக வச்சிக்குவேன் அதற்கப்பறம் வீட்டை நான் தான் நல்ல படியாக தொடச்சு அதை வந்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிக்குவேன் அதே போல் இப்போ காலையில ஏந்திச்சி எங்கள் அம்மா வீடு தொடச்சி சாணம் போட்டு கோலம்லாம் வைப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி எதுவும் வராததுக்காக அந்த நம்ம சாணி சாணி தெளிக்கிறோம் அதை வந்து நம்ப பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்ல படியாக வரும் வீடை வந்து சுத்தமாக இருக்கும் வீட்டில் வந்து எந்த கிருமிநாசினியும் வராததுக்காக நம்ம வந்து ச சாணி யூஸ் பண்ணுறோம் அந்த சாணி வந்து மிகவும் நல்லது